ஹலோ ஐஸ்வர்யா கேப்ஸா நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறோம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வைத்தீஸ்வரன் கோவில் டெம்பிளுக்கு போகணும் சண்டே ஃப்ரீயா சண்டே ஓகேவா

மார்னிங் இங்கே எயிட் ஓ க்ளாக்கு கோவிலுக்கு போகணும் ம் நீங்கள் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக வந்துடுறீங்களா ஆ அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட்னா ரேட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி சொல்லுங்கள் ஆ ஆ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுப்பீங்களா ம் ம் சரி சரி எப்படி ஜிபே பண்ணணுமா ஸ்ட்ரைட்டாக உங்கள்ட்டே அமௌண்ட் கொடுத்துரவா ஆ ஆ சரி ஓகே ஓகே திரும்ப எப்போது எப்போது எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூப்பிட்டா ட்ரிப் வருவீங்களா

ஆ ஆ புரியல திரும்ப ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்லாம் வந்துடலாம் ஈவ்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் ஆகும் உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே லன்ச் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துர்றோம்